எங்கள் ஊர் திண்டுக்கல் திண்டுக்கலில் வந்துட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கொடைக்கானல் இருக்குதுங்க ஒரு பயங்கரமான குளிர் குளிர் இதான இடம் அப்படின்னா கொடைக்கானல் தான் கொடைக்கானல் வந்துட்டு மு மலைகளின் ராணி அப்படின் சொல்லுவாங்க ஊட்டி ஊட்டியும் தாண்டி கொடைக்கானல் வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையான இடம்னா கொடைக்கானல் வெயில் காலத்துக்கு அங்கேயெல்லாம் போனால் அப்போல்லாம் சொர்க்கம் மாதிரி இருக்குதுங்க கொடைக்கானல் கிளம்புறோம் அப்படின்னாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது ஃபஸ்ட் இயரில் நாங்கள் எல்லோ ருமே போயிருந்தோம் ஒன்டே ட்ரிப் ஒன்டே தான் போயிருந்தோம் எங்கள் காலேஜில் படிக்கின்ற எல்லோரும் என் கூடப்படிக்கின்ற எல்லோரும் போயிருந்தோம் அவ்வளோ அருமையாக இருந்துதுங்க ஆனால் என்ன என்ன நான் ரசிக்கின்ற அளவுக்கு எனக்கு உடல்நலம் ஏற்றுக்கல அந்த குளிர் வந்துட்டு என் அந்த டெம்ப்ரேச்சருக்கு என்னால் ஒத்துழைக்க முடியல அதனால எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு என்னால் என்ஜாய் பண்ணவே முடியிலைங்க அது ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலும் அங்கே மறக்க முடியாத விஷயங்கள் அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது அப்புறோம் சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குதுன்னா திண்டுக்கலில் இருக்கிற மலைக்கோட்ட வந்துட்டு ரொம்பவே அந்த காலத்தில் அரசர்கள் ஆட் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத நினைவுப்படுத்துகிற விதமாக திண்டுக்கல் மலைக்கோட்ட இருக்குது அப்புறோம் ஊட்டி ஊட்டியும் அதேதான் அது ஒரு குளிர் தேசம் அங்கேயும் சூப்பராக இருக்கும்ங்க எல்லா வெஜிடபிள்ஸ் குளிர் பிரதேசங்களில் கிடைக்கிற காய்கறி எல்லாத்தையும் நேரடியா நம்மளே போய் பிடிங்கி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்குது அதெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது டேம் கடவூர் டேம் வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் மீனெல்லாம் உடனே பிடித்து உடனே கொடுத்து உடனே வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் போது குளிர்ச்சியாக அருமையாக இருக்கிற மீன்களெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் குழம்பு வச்சி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க எ அதுக்கப்புறம் கீழடி அப்படின்னு சொல்லிட்டு அகழ்வார் ஆராய்ச்சி அந்த காலத்தில் அரசன் அரசிகள் வந்துட்டு என்னென்ன பொருள் வச்சு பயன்படுத்துனாங்க இப்போ நம்ம அதுதான் பயன்படுத்திக்கிட்டுருக்கோமா அப்படிங்கறதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் எங்கள் ஊர் மதுரையில் நடந்துட்டுருக்குங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டும் சு சுற்றிப் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுலா தலங்களும் நிறையவே எங்கள் ஊரில் இருக்குது